நான் படித்து கொண்டிருப்பது டிப்ளமோ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கேன் என்ன இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் தேர்ட் இயரில் எந்த மாரினா எலக்ட்ரிகல் வந்து எலக்ட்ரிகல் பொருளும் எலக்ட்ரானிக் பொருளும் அந்த மாதிரி வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வேலை எப்படி இருக்கணும்னா நான் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை தேடுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் ஒரு மா மாதத்துக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்குள்ளே நான் வந்து வேலை கிடைக்கலானு வந்து நான் நினச்சிட்டிருக்கேன் எனக்கு வேலை எப்படினு பார்த்திங்கனா வேலை வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு தான் ஆசை அதனால் வந்து இப்போ வந்து உள்ளூரில் ஏதாவது ஜாப் ஆஃபர் பண்ணிணா அங்கே வேலை பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் ஸர்டிஃபிகேட் வச்சு வெளிநாட்டு போயிட்டு வேலை பார்க்கலாம் அப்படினு ஒரு மைண்ட்செட்டில் இருக்கேன் வெளிலயே வேலை பார்த்துட்டு அங்கயே செட்டில் ஆகுற மாதிரி ஒரு மைண்ட்செட் எனக்கு இருக்குது என் படிப்பை பற்றி சொல்லணுன்னா படிக்கிறதெலான் அந்த அளவுக்கு பெரிசா இன்ட்ரஸ்ட் இல்லை பட் எனக்கு ஜாப்புக்கு போகணுன்னு தான் ஆசை